இப்போ பாம்பு கடிச்சிச்சு பார்த்திங்கனா அப்போல்லாம் வில்லேஜில் எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க ஏதோ இல அரைச்சி வைப்பாங்கலாம் அது என்ன இலனு எனக்கும் தெரியாது அதை வச்சு கட்டிட்டாங்கன்னா அதுக்கப்புறோம் மேலே ஒரு கயிறு போட்டு கட்டுவன் இறுக்கமான் சொல்லியிருக்காங்க அதுல அந்த விஷோலாம் எடுத்துரும் அப்புறமா இப்போ பார்த்திங்கன்னா நான் டவுனில் இருக்கனால் நான் பாம்பு கடிச்ச உட்னே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிற வசதி இருக்கு கூப்பிட்டு போயிட்றாங்க முன்ன விட இப்போ அதை பற்றி எனக்கு தெரியாது நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல